இப்போ தமிழ்நாட்டில கவனிக்க வேண்டிய முக்கிய வங்கிசார் அல்லது காப்பீட்டுசார் போக்குகள்ன்னு சொல்லணும் அப்படின்னா இப்போ எல்லா இடத்துலயுமே பாருங்கள் முதலலாம் காசு கையில கொண்டு போய் கேஷ் எடுத்துகிட்டு போய் கொடுத்துதான் நம்ம வந்து இதில் போடுவோம் இப்போ வந்து எல்லாமே ஃபோன்லயே வந்துடுது எல்லாமே வந்து ஃபோன் மூலயமாவே ஜிபே அதான் கூகுள்பே பேடிஎம்மு இந்தமாதிரி ஃபோன்பே இந்தமாதிரி எல்லாமே ஒரு ஆப் மூலயமா நம்ம வந்து பண பரிவர்த்தனை செய்த செய்கிற அளவுக்கு இப்போது நம்மளுக்கு வளர்ச்சி வந்து அதிகமாக ஆயிடுச்சு எல்லாமே வந்து டிஜிட்டலைசுடு ஆக்கிட்டாங்கள் டிஜிட்டல் மையம்ன்னால் எல்லாமே கணினி மையமாக மாறிடுச்சு யாருமே கையில் இப்போ காசு கொண்டு போறதில்லை எல்லாருமே வந்து இதுவில்தான் எல்லாமே ஃபோன்ல இருந்து ஒரு ஒரு நம்பர் ரெண்டு மூணு நம்பர் போட்டால் உடனே காசு ஒருத்தர் பேர்லருந்து இன்னொருத்தர் பேருக்கு பரி பண பரிவர்த்தனை மாறிடுது இந்தமாதிரி எல்லாமே இப்போ வந்து நவீனமயமாக ஆயிடுச்சு அது எல்லாமே வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா டெக் அதுதான் சொல்கிறோம் தொலில்நுட்பம் வளர்ச்சின்னு சொல் தொலில்நுட்ப வளர்ச்சியால்தான் இதெல்லாம் நடந்திருக்கு இப்போது வங்கிசார் அல்லது காப்பீட்டு சார் போக்குன்னு பார்க்கணும் அப்படின்னா இப்போது பேங்க் இன்சூ பேங்க் இன்சூரன்ஸ்ஸுன்லாம் இருக்குது இப்போது பேங்க்ல இருக்கக்கூடிய ஆளுங்கள் எல்லாருமே பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கள் இன்சூரன்ஸ் வந்து இது பண்ணி போடுவாங்கள் அதுதான் வந்து பேங்க் அஷ்யூரன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க மைக்ரோ ஃபைனான்ஸ் வந்து இப்போ யாருக்கு என்ன தேவையோ இப்போ ஒரு கடை வைக்க போகிறாங்க கடன் வேணும் இல்லை வேற ஏதாவது ஒரு இது கடை ஏதாவது ஆரம்பிக்க போகிறாங்க சொந்தமாக ஒரு ஷாப்பு எதனால் வைக்க போகிறாங்க எல்லாத்துக்குமே வந்து கடன் வேணும் வீடு கட்டப்போகிறாங்க இல்லை பேங்க் வந்து லோன் வேணும் இது எல்லாம் எல்லாத்துக்கும் தேவைதான் இந்த இது இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ்ஸு பேங்க் அஷ் பேங்க் அஷ்யூரன்ஸ் அப்படின்றது இதில் வந்து பேங்க்குக்கும் வந்து க கஸ்டமர் வந்து இருப்பாங்கள் அந்த இன்சூரன்ஸ் அங்கே பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கள் இன்சூரன்ஸ் போடுறது மூலயமா ரெண்டு பேருக்குமே வந்து சரிசமமான ஒரு லாபம் வந்து கிடைக்கும் பேங்க்குக்கும் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் கிடைக்கும் யார்னாலனால் அந்த அக்கௌண்ட் வச்சிருக்கிறவங்களால